இந்த பறவைகள் சரணாலயத்து க்ளப்பில் வந்து இருக்கிறோம் பட் அந்த எல்லா பறவைகளும் எப்படி எப்படி சவுண்டு அதனுடைய அலகெல்லாம் எப்படி இருக்கும் ஒரு ஒரு ப பறவையை பார்த்தா இது ஒர் பேரெல்லாம் வைப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து எல்லா இப்போது புதுசாக பார்க்கறவங்களுக்குலாம் அந்த பறவையினுடய பேர் அது என்னென்ன பண்ணுது எப்படி இனபெருக்கம் பண்ணுறது அதை அப்படி என்ன சவுண்டு விடுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு வெச்சு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் வந்து பறவையை பார்த்த ஒடனே சொல்லுவாங்க இந்த அலகெல்லாம் எப்படி வந்து சாப்பிடுது எப்படி இது ப பசங்கள் ஏ பிள்ளைகளுக்கல்லாம் அந்த குஞ்சு பொரித்த ஒடனே எப்படி இது பண்ணுது இதெல்லாம் பார்க்கணுன்னா இந்த க்ளப்பு மூலிமா போனால் நமக்கு நிறைய இன்ட்ரஸ்ட் வரும் இந்த பறவைகள் அப்படியே பார்க்கறது ஏன்னால் இந்த பறவைகள் ஒன்று ஒன்றும் கூட்டுக்குள்ளார போடுறது காலையில் எழுந்தச்ச ஒடனே கற்றுற இந்த சவுண்டு இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம இந்த க்ளப்பில் இருந்தால் பறவைகளை இன்னும் பற்றி கொஞ்சம் நல்லா கற்றுக்கலாம் அதனால அங் எனக்கு கொஞ்சம் அந்த அனுபவம் உண்டு எனக்கும் அந்த இன்ட்ரஸ்ட் இருக்குது பறவைகள்னுடைய சவுண்ட்ஸு பார்க்கறதுக்குலாம்